இந்தியாவில் வந்து நடன கலைஞர்கள் பற்றி கேட்டிருக்கீங்க நடன கலைஞர்கள் பார்த்திங்னா பிரபுதேவா மாஸ்டர் ரகுராம் காயத்ரி ரகுராம் பிருந்தா மாஸ்டரு கலா மாஸ்டரு இவங்க எல்லாம் இருக்காங்க அவங்க பார்த்திங்கன்னா அவங்க பாட்டுக்கு அவங்க பாலிவுட்டுக்கு பாதிக்கிற மாதிரி இல்லை அவங்களுக்கு எது தெரியுதோ அந்த மாதிரி வந்து அவங்க டான்ஸ் ப இத் இது கோரியோகிராஃபிங் பண்ணுறாங்க இ இந்தியாவில் வந்து அனைவருக்கும் விரும்பு விரும்பி எவர் க்ரீன் நடன பாடல்களை பார்த்திங்கன்னா ந நிறையா இருக்குது நான் கூட வந்து ஸ்கூல் படிக்க அப்போலந்து அந்த பாட்டெல்லாம் கே பிடிக்கும் அது பார்த்திங்கன்னா இ எப்பேயாச்சி எப்பேயாச்சி மூட் ஆஃப் இருந்தால் அந்த மாதிரி இருந்துச்சுனா அந்த மாதிரி ப எவ்வளவோ ஒர்க்கு ஸ் ஸ்ட்ரெஸ்ஸு வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது இருக்கும் அப்போது வந்து இந்த மாதிரி பாட்டெல்லாம் கேட்டிங்கன்னால் வேலை எப்படி செய்கிறோன்னே தெரியாது சொன்னால் ஈஸியாக முடிஞ்சுடும் நல்லாயிருக்கும் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும் டென்ஷன்னு ஃப்ரீ ஆகிடும் நிறையா பாடல்கள் இருக்குது அந்த மாதிரி அதில் வந்து மெயினாக பார்த்திங்கன்னா இ இது நிறையே இருக்குது அதில் ஆனந்த படத்தில் பார்த்திங்கன்னா பல்லாங்குழியில் வட்டம் பார்த்தேன்னு அது அந்த இந்த மாதிரி நிறையா பாட்டு அதில் வந்து நிறைய ஃபேமிலி பேஸ் இருக்கும் அதில் வந்து கூட்டு குடும்பம்தான் நிறைய பாடல்கள் இருக்கும் நைன்டீஸ்ஸில் அதுவும் லவ் சாங்ஸு இல்லாமல் இருக்கும் அதெல்லாம் கேட்டிங்னால் ரிலாக்ஸாக இருக்கும் மைண்டு எந்த ஒரு டென்ஷன் இல்லாமல் இருக்கும் நாமும் ஜாலியாக வேலை பார்க்கலாம் எவர் க்ரீன் சாங்ஸு எனக்கு ரொம்ப பிடிக்கும்